ஹலோ ஹலோ விஜயங்களா நாங்கள் ஹாஸ்பிட்லருந்து கால் பண்ணுறோம் போன மாதம் நீங்கள் வந்து செக் அப் பண்ணிட்டு போனீங்கள்லே சார் இப்போது உங்கள் ஹெல்த்து கண்டிஷன் எப்படி இருக்குது மொதலை விட இப்போ பரவாயில்லைங்களா ம் ம் ம் டேப்லெ நாங்கள் கொடுத்த டேப்லெட்ஸ்லாம் கரெக்டாக போடுறீங்ளா சார் ஆ ஓகேங் சார் இது ஒரு தடவை இது நல்லா சாப்பிடுங்க ம் சரிங்க சார் ம் பிபியெலாம் செக் ம் இப் நீங்கள் போன மாதம் பிபியெலாம் செக் பண்ணீங்களா சார் சரி பரவாயில்லிங்க இன்னொரு டைம் வந்து நாளைக்கு வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிபி எப்படி இருக்குது அப்படி சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சத்தான பொருட்களாக சாப்பிடுங்க இந்த ஃப்ரூட்ஸ் இந்த டேட்ஸு இது மாதிரி சத்தான பொருட்களெலாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மயக்கம் வராது பிளெட்டும் இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகும் உங்களுக்கு ம் நாளைக்கு வந்து டெஸ்ட்டு பண்ணுங்க நாளைக்கு டாக்டர் இருப்பாங்க வந்துட்டு டெஸ்ட்டு பண்ணிங்க சார் ஆ இருப்பாங்க இருப்பாங்க சார் கன்ஃபார்மாக இருப்பாங்க நா நால்ரிங்கா ஒரு டென் ஓ கிளாக்கா வாங்க ஆ ஆமாங்க சார் ஏன்னால் அப்போ தான் மொதலை விட இப்போ எப்படி இன்கிரீஸ் ஆகிடுச்சா இல்லை குறைஞ்சிருக்கான்றத பார்க்க முடியுமில்ல நாளைக்கு மார்னிங் டென் ஓ கிளாக்காக வாங்க சார் ம் கூட துணைக்கு யாராச்சு இட்டுகிட்டு வாங்க சார் தனியாக வராதீங்க ஏன்னால் நீங்கள் ஆ தேங்க்யூ சார்